இந்திய கலாச்சாரத்தில் நம்ம நடனத்தில் வந்து வடிவம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இதயம் அப்படினே சொல்லலாம் ஏன்னால் ஒவ்வொரு வடிவம் தான் நம்ம என்ன வந்து எந்த விதமான நடனத்தை வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து காட்டும் இது இப்போ நம்ம பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னால் அதுக்கு சில வடிவங்கள் இருக்குது அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி தான் அந்த நடனக்கலை வந்து கொண்டு வரோம் அதுவே வந்துட்டு ஒரு டிராமாவோ அந்த மாதிரி வந்து இருக்குனால் அது இன்னு ஒன்று அது போராட்டம் அந்த மாதிரி இருக்குனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு வடிவம் நம்ம நார்மலாக வந்துட்டு நம்ம அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு நடனக்கலையும் வந்துட்டு வெளிப்படுத்துகிறதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வடிவங்கள் வந்து இருக்குது அப்படினு தான் சொல்கிறாங்க அது வந்து ஏன் நடனக்கலைகளுக்கு வந்து அது ஏன் என்ன தகுதி இருக்கணும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒரு நடனத்தை அப்படி வெளிப்படுத்துகிறோன்னா நம்ம என்ன வந்து சொல்ல வரோம் அப்படினு சொல்லி மக்களுக்கு வந்து புரியணும் அப்படினா அது வந்து நம்ம வடிவத்தை வச்சு தான் முதல்ல வந்து இது பண்ண கண்டுபிடிப்பாங்க நம்ம பாரம்பரியமாக வந்து ஒரு விஷயத்த கொண்டு வரோமா இல்லை வந்து சமூகம் பற்றி ஒரு விஷயத்த சொல்ல வரோமா அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம வடிவம் தான் வந்து முடிவுப்படுத்தும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத வந்து அந்த நடனத்தின் மூலமாக சொல்லும் போது தான் எவ்வளோ தூரம் மக்களுக்கு வந்துட்டு போய் சேருது அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு சிறந்த கலைஞர் அப்படினு சொல்லி நம்ம சொல்கிறோம்